இங்கேயிருந்து ஹாஸ்பிட்டல் போகணும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் அதுக்காக நான் பஸ்ஸேறிதான் போகணும் அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் உடனே ஏதாவது அர்ஜென்ட் சீரியஸ்னா வந்து உடனே போய் பார்க்க முடியாது கொஞ்சம் தூரம் பஸ் ஏறி டிராவல் பண்ணிதான் போகிற மாதிரி இருக்கும் இல்லை ரொம்ப வந்து எமெர்ஜென்சி அப்படினா கார் வச்சு அதுக்கு தனியாக செலவு பண்ணிதான் போகணும் ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போதும் வந்து பஸ் ஏறிதான் எங்கள் ஸ்கூலுக்கு போகணும் இந்த ஊரில் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்தான் இங்கே இருக்கும் பஸ் ஏறிதான் போகணும் அதுலேயே கொஞ்சம் டையட் ஆயிடும் அடுத்து வந்து காலேஜுக்கும் அப்படிதான் ஒரு நாளைக்கி நூறுரூவா பஸ்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம் ஒரு வேலைக்கு போகிறோனா அதுக்கும் அப்படிதா வந்து ஒரு நாளைக்கு அம்பதுரூபாய் அப்படி செலவு பண்ணிணாதான் நான் போய் வேலை பார்த்துட்டு வர முடியும் இது மாதிரி வந்து பாதி காசு சம்பாதிக்கிறது பாதி காசு வந்து பஸ்ஸுக்கே போயிடுது அதனாலேயே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் மைண்ட்செட் இருக்கும் அதனால வந்து ஒன்று நம்ம அங்கே போயிடணும் இல்லை இங்கேயே வந்து எல்லாம் இருக்கணும் அப்படிலாம் தோணும்